ஆ வணக்கம் சார் என்ன சார் சாப்பிட்றீங்க சார் நம்ம இதில் நம்ம இதில் வெஜ் தான் சார் ஃபுல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி இட்லி தோசை பூரி இடியாப்பம் சாப்பாடு வெரைட்டி ரைஸ் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் மஸ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ஆ பிரியாணியில் வெஜிடபிள் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி இதெல்லாம் இருக்குது சார் சார் இட்லியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பார் சட்னி தேங்காய் சட்னி கார சட்னி புதினா சட்னி இது கொடுப்போம் சார் தோசைக்கும் அதே மாதிரி சாம்பார் தேங்காய் சட்னி புதினா சட்னி தக்காளி சட்னி கொடுப்போம் சார் இதில் தோசைலேயே வந்து ரவா தோசை பூண்டு தோசை பிளைன் தோசை ஆனியன் தோசை மசால் தோசை இதெல்லாம் இருக்குது கோதுமை தோசை கொடுப்போம் சார் கஸ்டமர் கேட்டீங்கன்னால் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் கோதுமை தோசை கொடுபோம் சார் ஒரு செட்டு இட்லி வந்து முப்பது ரூபா வரும் சார் தோசை பிளைன் தோசை இருபத்தி அஞ்சு மசால் தோசைனா முப்பத்து அஞ்சு இதே ஆனியன் தோசை பன்னீர் தோசை இந்த மாதிரியல்லாம் வந்து ஆனியன் தோசை உங்களுக்கு முப்பத்தஞ்சு தான் சார் வரும் ஆ பருப்பு வடை உளுந்து வடை அப்புறம் சமோசா இருக்குது சார் சரிங்க சரிங்க பருப்பு வடையில் ரெண்டு ஆ நீங்கள் சாப்பிடுங்க சார் முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கப்பறம் ஏதாவது வேணுன்னால் கூட நீங்கள் டீ காஃபியாவது ஆட்ரு பண்ணலாம் இல்லைன்னா கூல் ட்ரிங்க்ஸு இல்லைன்னா ஜூஸ் ஃப்ரஷ் ஜூஸே இருக்குது நம்மகிட்ட ஆரஞ்சு ஆப்பிளு பைனாப்பிள் மாதுளை சாத்துக்குடி ஜூஸ்செல்லாம் இருக்குது நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கு பிற்பாடு உங்களுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடணுன்னு தோணுச்சுனால் நீங்கள் அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் சொன்னீங்கன்னால் பில்லு நாங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டாெரு நிமிஷத்துலே உங்களுக்கு பில்லை கொடுத்துடுவோம் வேறு ஏதாவது வேணுமா சார் ஓகே சார் ரொம்ப தேங்க் யூ